என்னோட ஏரியா வில்லேஜில் வந்துட்டு ஒரு பாரம்பரியமான உடைகளுக்கான ஒரு எல்லா வசதியான ஒரு தையல் வந்துட்டு தையல் கலையை வந்துட்டு பார்த்துக்கிட்டு அதன் மூலமாக வந்துட்டு நிறையா டிரெஸு எல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க தைக்கிறது எல்லாம் ஒரு தனித்துவமான ஒரு கலையாக வந்துட்டு அந்த தையல் வந்துட்டு இருக்கு இப்போ மூவி எல்லாம் டிரெண்ட்டிங்காக வந்துட்டு எவ்வளவோ ஸ்டைல் வந்தாலும் பாரம்பரிய ஸ்டைலு அவங்க அவங்க அவங்க தைக்கிறது எல்லாம் பாரம்பரியமான உடைகளாக இருக்கும் அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்